பத்தொன்போது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு